பூச்சிக்கடி அதாவது தேனீ கொட்டினால் குணப்படுத்த உங்கள் கிராமத்தில் பயன்படுத்தப்படும் பிரபலமான சில வீட்டு வைத்தியங்கள் யாவை அதாவது இப்போது ஒரு தேனீ நம்மளை கொட்டிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறவங்கள்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு அந்த கொட்டின இடத்துல அந்த தேனீயோட முள் இருக்கா இல்லை அந்த முள் விழுந்துடுச்சா அப்படின்னு பார்ப்பாங்க முள் இருக்கான்னு நல்லா உன்னிப்பாக கவனித்து அந்த முள்ளை மொதலில் எடுத்துடுவாங்க ஏன்னா அந்த முள் இருந்துச்சுனா தான் வீக்கம் பெருசாகும் அப்படினு சொல்வாங்க அதனால அந்த முள்ளை மொதலில் வெளியே எடுத்துட்டு சோப்பு வந்து சாரி கையை வந்து சோப்பால் கழுவுவாங்க சோப்பு யூஸ் பண்ணி தண்ணியை வைச்சி நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமாக சில லோஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் க்ரீம் ஆல்ரெடி வாங்கினது இருந்துச்சுனா அந்த க்ரீம் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு இருக்கும் அந்த சுண்ணாம்பை எடுத்து அந்த தேனீ கொட்டின இடத்த சுற்றி வைச்சிட்டு அதுக்கடுத்து அந்த கையை அப்படியே வச்சிடுவாங்க அப்படியே வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த வீக்கத்துக் கிட்டே செம்மயான ஒரு எரிச்சல் உண்டாகும் அந்த எரிச்சலுக்கு அந்த தேனீயோட விஷம் ஏதாவது உள்ளே போய்ருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும் அந்த மாதிரி சொல்வாங்க ஸோ அதனால் நல்லா முதல்ல சோப்பை வைச்சிட்டு கையை நல்லா கழுவிட்டு அதுக்கு முன்னாடி தேனீ கொட்டின கொட்டியதுக்கு அப்புறம் அந்த முள் இருக்குதா இல்லையான்னு உன்னிப்பாக கவனித்து அந்த முள் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க முடிஞ்சா கையிலயே எடுத்துடுவாங்க இல்லை சில நேரங்களில் எதுவும் எடுக்க முடியலன்னா ஊசி போன்ற கூர்மையான விஷயங்களை வச்சு அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அது எடுத்ததுக்கு அப்புறமாகவே ஓரளவுக்கு சரியாகிடும் இருந்தாலும் அந்த வீக்கம் அந்த விஷத்தன்மை அது போகணும் அப்புடிங்கிறதுக்காக தான் நம்ம மீண்டும் அந்த கையை கழுவிட்டு அது சோப்புலாம் யூஸ் பண்ணி கழுவிட்டு ஏதாச்சும் ஒரு க்ரீம் ஆர் லோஷன்ஸ் இருந்துச்சுனா போடலாம் அப்படி இல்லைனா வீட்டிலே சுண்ணாம்பு வச்சோமுனாலே சரியாக போய்டும்